நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் அரசாங்க திட்டத்தினால் அறிவிக்கப்பட்டிருக்குது அதனால் வந்து மக்கள்கள் வந்து நல்ல பலன் பயனடையும் படி வேலை இல்லாத மக்களுக்கு நூறு நாள் வேலை வந்து ஒரு அரசாங்கத்தனால் ஒரு வீட்டுக்கு வருமானத்தை உதவும் படி அவங்க இந்த அரசாங்கத்தின் மூலமாக அவங்க கொடுக்கபட்டு இருக்குது அது மூலமாக மக்களுக்கு ஒரு மக்கள் தொகை கணக்குள்ள ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு நாளைக்கு இத்தனை நாள் வேலை ஒரு வாரத்தில் வேலை அப்படினு சொல்லி ஜனங்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கப்படுகிறது அதன் மூலமாக மக்கள் வந்து வேலைய பெற்று அதன் மூலமாக அவங்களுக்கு வருமானம் கிடக்குறது அதிலேருந்து அவங்க நல்ல பலன் அடைகிறாங்க அந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு மூலமாக மற்றொரு சுற்று சுகாதாரமும் சரி செய்யபடுகிறது மற்றும் ஊரை சுற்றிலும் உள்ள ஊரை சுற்றிலும் உள்ள கழிவுகள் மற்றும் சுற்றுப்புற சூழ்நிலையை எல்லாத்தையும் சரி செய்கிறாங்க சாலை மேம்பாட்டு திட்டத்தை சரி செய்கிறாங்க மின் விளக்குகளை சரி செய்கிறாங்க வடிகால் வாரியத்தை வெட்டி தண்ணி ஓடும்படி ஏரி குளங்களுக்கு அந்த வேலைவாய்ப்பு மூலமாக அரசாங்கத்து மூலமாக நீர் நிலை வாய்ப்புகள் அரசாங்கம் மூலமா பயனடையும் படி இந்த வேலைவாய்ப்பு திட்டம் அமைகிறது அது மூலமாக மக்கள் ஏரி குளம்னு தண்ணி வந்து நல்ல பலன் அடையும் படி இந்த வேலைவாய்ப்பு திட்டம் அதிகமாக பயன்படுகிறது இந்த வேலைவாய்ப்பு திட்டத்தின் மூலமாக நல்ல பயனடையும் படி நல்ல லாபத்தையும் அரசாங்கம் மூலிமா ஜனங்கள் தன்னுடைய வருமானத்தை பெற்றுக்கொள்ளும் படி அரசாங்கமே இந்த திட்டத்தை தீட்டி இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் போஸ்ட் ஆஃபீஸில் பொன் மகள் திட்டம் சிறுவர் மகன் சிறுமகன் திட்டம் சொல்லி சின்ன பிள்ளைகளுக்குனு சொல்லி அரசாங்கத்தில் திட்டத்தை கொடுத்துருக்காங்கள் அதில் வந்து இவ்வளோ ரூபா கட்டினா இத்தனை இத்தனை ரூபாய் முதலீடு பண்ணால் இத்தனை லட்சம் வரை லாபம் கிடைக்குனு சொல்லி அது வந்து அஞ்சு வயசு எட்டு வயசுலேந்து பதினெட்டு வயசு வரையிலும் படிக்கிற வரையிலும் அதை எடுக்க முடியாது அப்படி ஒரு திட்டத்தை போட்டு அவங்க கல்யாணத்துக்கு அவங்க படிப்புக்கு ஃபீயூச்சரில் காலேஜ் படிக்க இதுமாதிரி அரசாங்கத்து மூலிமா நல்ல லாபம் கிடைக்கும் படி பொன் மகள் திட்டம்னு சொல்லி மகளுக்கு சரி மகனுக்கு சரி அஞ்சு வயசுலேருந்து பதினெட்டு வயசு வரையும் உள்ள பிள்ளைங்களுக்கு அந்த பொன் மகள் திட்டம் பொன் மகன் திட்டம்னு சொல்லி மோடியின் மூலமாக அறிவிக்கப்பட்ட அரசாங்க திட்டத்தின் மூலம் ஜனங்கள் நல்ல பலன் அடையும் படி அவங்களுக்கு கிடச்சி இருக்குது அதை மூலிமா இந்த இந்த அறிய வாய்ப்பை அவங்க பெற்று அரசாங்கத்து மூலமாக நல்ல சலுகைகளையும் அவங்க பெற்றுக்காங்க மற்றும் அதன் மூலமாக ஓய்வூதிய திட்டம் மற்றும் முதியோர் பென்ஷன் திட்டம்னு சொல்லி அரசாங்கத்து மூலியமாக இன்னும் அதிகமாக ஜனங்களுக்கு முதியோர் திட்டம் யாருமே உதவி இலலை அம்மா அப்பா கைவிடப்பட்டு அனாதைகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு முதியோர் திட்டம் சுட்டி பென்ஷன்லாம் வழங்குகிறது அதன் மூலிமா அரசாங்கத்து மூலிமா ஜனங்கள் நல்ல பலன் அடைகிறாங்க அரசாங்க நல்ல திட்டங்கள இன்னும் அதிக அதிகமாக கொடுத்து கொண்டு இருக்கிறதால ஜனங்கள் அதிகமாக பலன் அடைகிறாங்க